நவீன உலகத்தில் வந்து தமிழ் பேசலன்னா வந்து தமிழே தெரிஞ்சா கூட அதை இங்கிலீஷில் தான் பேசுகிறாங்களே அந்த அளவுக்கு வந்து மக்கள் வந்து அவ்வளோ மாற்றம் இருக்குது அதேமாதிரி வந்து நம்பளுக்கு நெ அவங்குடைய பாஷையில் தெரிஞ்ச மாதிரி அப்டேயே அவங்க காட்டிக்க வேண்டியதுன்னால் இந்தி மலையாளம் தெலுங்கு உருது இப்படிதான் மா பேசுகிறாங்க ஆனால் தமில்நாட்டில் பிறந்து தமிழ் பேசவே மாட்டாங்க ஏனால் எல்லாமே மாற்றம் இங்கே ஒவ்வொரு பாஷையில் பேசக்கூடியவங்க உருது இங்லா உருது மலையாளம் தெலுங்கு நிறைய மொழிகள் இருக்குது நிறைய மொழிகள் இருந்தாலும் நம்ப தமிழ்நாட்டில் அதெல்லாம மறந்துவிட்டு அவங்குடைய மொழி அவங்களுக்கு மட்டும் தான் பேசுகிறாங்க ஆனால் தா நம்ப தமிழ்நாட்டில் தமிழ் பேச யாருமே கிடையாது எல்லாமே இங்கிலீஷில் ஹிந்தி அப்படிதான பேசுகிறாங்களே ஏன் நம்ப தமிழ்நாட்டில் வந்து நம்ம பேசினா அந்த நம்ப நம் நாட்டு கலாச்சாரமே தமிழ் தான் அந்த க தமிழே பேச மாட்டேறாங்க எல்லாமே வே ஒவ்வொரு மொழியிலியும் பேசுறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க மக்களெல்லாம் மாறி காலங்கள் மாறுது மக்கள் மாறுகிறாங்களோ இல்லையோ காலங்கள் கண்டிப்பாக மாறியேப்போகுது